நாங்கள் வந்து கோழிப் பண்ணை வெச்சுருந்தோம் அதில் வந்து கோழிப் பண்ணையில் வந்து நிறைய பேர் இப்போ வெச்சிக்கிறாங்க ஆனால் நாங்களும் வெச்சிருக்கிறோம் நாங்கள் தரமான கோழி வந்து அது ஈஸியாக பார்த்து பராமரித்து நல்ல விலைக்கு விற்போம் விற்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தடவை அதனால கெடுதல் தான் ஆனால் இருந்தாலும் நாங்கள் தரமாக வளத்துர்றதனால தரமாக விற்கும் நல்லா லாபம் ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு லாபம் கிடைக்கிது தரமாக பண்ணுறோம் அது இப்போ கோழியினால அப்புறம் ஒவ்வொரு சில டைமில் லாபம் இந்த டைம் மாசி மாதம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதம் எல்லாம் அந்த டைமுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் கிடைக்கி ஆனால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் போவோம் அந்த டைம் எல்லாம் அந்த கார்த்திகை மாதம் போனால் இந்த மாலை போடுவாங்க அந்த சமயத்தில் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் மாசி மாதம் அந்த சமயத்தில் சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதை எல்லாம் நாங்க தாண்டி தான் அந்த பண்ணையையே வளர இது பண்ணுணும் எல்லாத்தையும் எதிர்பாத்து தான் இது பண்ணுகிறோம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து தான் வளர்க்கி வளர்க்கிறோம் என்னா அதில் எங்களுக்கு லாபம் கிடைச்சாலும் சரி நஷ்டம் கிடைச்சாலும் நாங்கள் ஒரு பண்ணை ஆரம்மிச்சிட்டா அது வளர்த்து தான் செய்கிறோம் நல்ல முறையா செஞ்சு அது இது பண்ணி பண்ணி தர்றோம் குடுக்குறோம் கோழிப் பண்ணையில் எந்த கோழி வந்தாலும் நாங்கள் வளத்தி செஞ்சு கொடுக்குறோம் தரம்